ஹாப்பி ஈவினிங் அ ஆக்சுவலி என்னோட நேம் ஹாப்பி எல்ஐசி இன்சூரன்ஸ் தான ஆக்சுவலி ஆல்ரெடி கார் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தோம் பட் அது பார்த்தீங்க அப்படினா எக்ஸ்பெயரி ஆகிடுச்சு ஸோ அகைன் அதை ரெனீவல் பண்ணனும் ஸோ அதோட பிளான் பற்றி தெரிஞ்சிக்குறதுக்காக தான் கால் பண்ணிருக்கேன் என்னோட நேம் ட்டேஃப் ட்டேஃபி ஆ ஆக்சுவலி எனக்கு அது எக்ஸ்சேக்ட்டா நியாபகம் இல்ல பட் ரெனீவல் வந்து கம்ப்ளீட் ஆனது இப்போ ரீசெண்ட்டா தான் முடிஞ்சிருக்கு

பட் ஆக்சுவல்லா அதுக்கான பிரோசிஜர் தெரிஞ்சிகுறதுக்காக தான் கால் பண்ணிருந்தேன் எப்படி அகைன் ரெனீவல் பண்றமாதிரி இருக்கும் சூயர் நான் டேரக்ட்டா ஆஃப்பிஸ் வந்தும் பாப்பேன் சேம் டைம் நீங்க ஒன்ஸ் லிங்க் செக் பண்ணி ஷேர் பண்ணிடீங்கனா நான் அதையும் செக் பண்ணிக்குறேன் ஸோ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நான் சப்மிட் பண்ணுகிற மாதிரி இருக்கும்

ஓகே சூயர் நான் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துவிடுறேன் அவைலபிலிட்டி எப்போ நீங்க டேரக்ட்டா மீட் பண்ணனும் அப்படினா

சூயர் கண்டிப்பா நான் வர்ரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் சேம் டைம் பிளான்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கலாமா என்ன மாதிரி இருக்குன்னு

ஓகே ஓகே இன்க்ளூசிவ்வா கேஒய்சியா ஓகே ஓகே ஓகே நான் நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக்

ஓகே ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்றேன் நாளைக்கி மார்னிங் நான் வரும் போது எந்த பிளான்ஸ் ப்லஸ் வந்து என்கூட இருக்கிற பெர்சனுக்கும் நான் அப்ளை பண்ணனுமா அப்படிங்குறத உங்களுக்கு நான் நாளைக்கு மார்னிங் நான் கன்ஃபார்ம் பண் ஓகே கண்டிப்பா அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் அவைலபில் இருக்குன்னா கண்டிப்பா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்றேன் பட் நீங்க பெஸ்ட் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கனா சூயரா நம்ம பண்ணிடலாம் நாளைக்கு ஓகே நோ நோ தேங்க் கியூ ஓகே தேங்க்கியூ